எங்கள் ஊர் தலைவர் வந்து எங்கள் ஏரியை எங்கள் ஊர் எரியை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு கோயில் க எங்கள் கு எங்கள் ஊர் கோயில் வந்து சின்னதாக வந்து வீடு மாதிரி இருந்துச்சு அதை வந்து இப்போ பெருசாக அமச்சு கொடுத்துருக்காரு அவர் நூலகத்தை வந்து பராமரிச்சு கொடுத்துருக்காரு பா என்னது பசங்கள் படிப்புக்காக ஸ்கூலு அதுவும் ஒன்றாவதுலேந்து ஐந்தாவது வரைக்கும் ஸ்கூலுருக்கு மா பா அதுக்கு மேல் படிக்க போகிறவங்களுக்கு வந்து உதவித்தொகைலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்புறம் எங்கள் குடும்பத்துக்குமே ஏதாவது தேவை அப்படினா வந்து கையெழுத்து நிலம் எழுதறத்துக்கு கையெழுத்து அதுமாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காரு அப்புறம் நிறையா ஹெல்ப்ஃபுல்லான அதாவது மா அம் மக்கள் இடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்க அடிக்கடி மன்றலாம் வச்சு ஹெல்ப் பண்ணுவாரு அதுமாதிரி நிறையா எங்களுக்காக செஞ்சுருக்காரு அப்புறோம்